நான் இது மாரி அபிநயா பேசுகிறேன் எனக்கு வந்து லோன் வேணும் எனக்கு வந்து ஒன் லேக் வேணும் ம் இப்படியா ம் மந் மந்த்லி மந்த் எவ்வளோ கட்டணும் என்னங்க அவ்வளோ சொல்லுறிங்க கம்மே கம்மி பண்ண முடியாதா என்னெங்க என் நாங்களே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேம்லிங்க மந்த்லி மந்த்லி அவ்வளோ கட்ணுன்னா எங்களால் முடியாது இல்லைங்க இருக்கட்டுங்க ஒரு லட்சமாக இருந்தாலும் நாங்கள் தானே வட்டி போட்டு கட்டப்போகறோம் ம் ம் சரிங்க ம் சரி என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் என்னோடுது இல்லை வீட் ம் என்னோடுது மட்டுமா இல்லை வீட்டுக்காரவங்களோடது சேர்த்து எடுத்து வரணுமா ம் ஆ ஓகே ஆ தேங்க் யூ